தமிழ்நாட்டில் நிறைய மதங்கள் கலந்துதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே குறிப்பாக இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதில் எல்லாம் கலந்து ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய வகுப்பினராக வந்து முஸ்லீமையும் கிறிஸ்டினும் இருக்கிறாங்க அவங்கள பொருளாதார ரீதியாக பின்தங்கின இதுலேயே வகுப்புலேயே வச்சுருக்குறாங்க அவங்களுக்குன்னு நிறைய சமூக சேவை ஊடகங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களெல்லாம் நிறையா பக்கத்தில் இருக்குது எல்லா மதத்தினரும் இங்கே ஒற்றுமையோடு நல்ல மாதிரி தான் இருந்துக்கிட்டிருக்காங்க